கேம்ஸு அப்படிங்குறது வந்து ஆண் பெண் அனைவரும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு அதில் வந்து ஆண்கள் அதிகம் ஆதிக்கம் வந்து அதிகமாகவும் பெண்களுடையது வந்து குறைவாகவும் இருக்க காரணமென்ன அப்படினு நம்ப பார்த்தோனா பெண்கள் வந்து பொதுவாகவே வந்து கூச்ச சுபாவம் உடையவர்கள் அப்படிங்குறது வந்து ஒரு நார்மலான விஷயோம் ஆனால் அப்படி வந்து எல்லா பெண்களும் இருக்கிறதில்ல அதனால் மேலும் வந்து சில பெண்கள் அவங்க ஆர்வமாக இருந்தாலும் அவங்க வீட்டில் வந்து அதை வந்து விடமாட்டாங்க அவங்க வீட்டிலயும் அவங்க விடுறமாரி இருந்து அந்த பொண்ணுக்கும் ஆசை இருந்தாலும் நம்ப அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன பேசுவாங்க நம்ம சொந்தகாரங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நாட்டில் வந்து பெண்களுக்காக பாதுகாப்பு வந்து மிக மிக மிக ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்படிங்கலாம் ஸ்கூலு காலேஜி ஆஃபீஸு எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க வந்து பா பழைய இதாக வந்து துன்பத்துக்கு ஆளாயிடறாங்க அதெலாம் தடுக்கணும் அப்படினா ஃபஸ்ட்டு பெண்களுக்கும் எல்லா இடத்துலயும் அவங்க வந்து ஈக்குவாலாக இருக்கணும் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் அப்படினா சட்டங்கள் திருத்தம் பண்ணணும் ஒரு சட்டத்தை வந்து நம்ப கடுமையாக்கணும் அப்படின்னோனா அவங்க தப்பு செய்ய வந்து பயப்படுவாங்க நமக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படினு பெண்கள் உணர்ந்துட்டாங்கனால் அவங்க எல்லா ஒரு இதுலையுமே வந்து கலந்துகொள்ளுவாங்க இது வந்து விளையாட்டு மட்டுமல்ல அனைத்திலயுமே நான் பொதுவாக சொல்கிறேன் அதுபோல பெண்கள் மேலும் இப்போ இந்த முறை நடந்த தேர்தலை வந்து ஃபஸ்ட்டில் வந்து அதிக மார்க் எடுத்தது வந்து பெண்கள் தான் அதுபோல பெண்கள் வந்து எல்லாத்திலயும் வந்து சிறந்து விளங்குகிறார்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கள் எங்கள் க்ரௌண்டுக்கு நாங்கள் போகும்போது கபடி வந்து கேல்ஸ் அதிகமாக விளாடுவாங்க கபடியாகருக்கட்டும் ஹாக்கி ஹாக்கி வந்து நான் போயிட்டு வந்தேன் ஹாக்கியில் வந்து நான் போனப்போ எங்கள் டீமில் பாய்ஸில் வந்து ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் இருப்பாங்க எங்களுக்கு சீனியர் பாக்கியிருக்குற எல்லோருமே வந்து கேல்ஸாகதான் இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து கேல்ஸும் வந்து பெண்களும் விளையாட்டில் வந்து ஆர்வமாகவும் இருக்காங்க அதே நேரத்தில் வந்து வீட்டில் அலோ பண்ணியும் வராங்க இருப்பினும் சில பேர் வந்து வீட்டில் வந்து தயங்கறாங்க ஒரு ஏஜிக்கு மேல் இந்தமாதிரி பண்றது வந்து சரி வராது என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பிரச்சினயாவும் அப்படிலாம் வந்து யோசிக்கிறதுனாலையும் வந்து பெண்களுடைய விகிதம் வந்து குறைகிறது இந்த கேம்களில் ஆனால் தப்பு கிடையாது ஒரு விஷயத்தை வந்து நம்ப செய்கிறோம் அப்படிங்கும்போது தப்பு கிடையாது ஆனால் வீட்டில் வந்து யோசிப்பாங்க எல்லார் வீட்டிலயும் கண்டிப்பாக யோசிக்க கூடிய ஒரு விஷயம்தான் ஏனால் வந்து ஏதாவது நமக்கு நடத்துடுமோ ஏதாவது ஒன்று ஆயிடுமோ அப்படிங்கிறது வந்து யோசிக்க கூடிய ஒரு விஷயோம் மேலும் வந்து இந்த கேம் நடக்கும்போது டோர்னமெண்ட்ஸ் அதுமாதிரி வெளியூர்களுக்குலாம் போய் ஸ்டே பண்ணுறாமாரி இருக்கும் அப்போயும் வந்து இவங்க சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கனால் ப்ராக்டிக்ஸ் பண்ண அனுப்புவாங்க பட் வந்து அந்த கேம் டோர்னமெண்ட்டப்போ யோசிப்பாங்க ஏனால் இவ்வளோ லாங் போகிறாங்க வெளி மாநிலத்துக்கு போகிறாங்க தனியாக போகிறாங்க ரெண்டு நாள் ஸ்டே பண்றமாரி போகிறாங்க அங்கே அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து யோசிப்பாங்க அது வந்து விஜயோடய பிகில் படத்தில் வந்து சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க அந்த முஸ்லீம் அந்த பிராமின் பெண்ணு வந்து வீட்டில் சமைச்சிட்ருக்கும் பட்டு அவங்க வந்து ஃபுட்பால் ப்ளேயர் அப்படிங்கம்போது விஜய் வந்து அவங்க வீட்டில் போய் கேக் கேட்குறப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுவார் ஃபஸ்ட்டு அவங்க வந்து சமையக்கட்டுதான் அப்படிங்குறாமாரி சொல்லுவாங்க பட் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த மேச் ஃபைனல் அப்போ அந்த பெண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டையும் வந்து அழைச்சிட்டு போவாங்க அந்த படத்தில் வந்து பெண்களும் பெண்களுக்கு வந்து எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து மிக அருமையாக வந்து அட்லீயின் இயக்கத்தில் வந்து அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க அதுமட்டுமல்லாமல் அந்த படத்தில் நீங்கள் பார்த்திங்கனா அது பெண்களுக்கான ஒரு தனி சாங்கே வரும் சிங்க பெண்ணே அப்படிப்பட்ட சாங் வந்து அந்த சில படங்களை பார்த்தும் வந்து வீட்டில் வந்து ஒரு சில பேர் ஒரு சில பேர் மனதுல வந்து நம்ம பெண்ணை வந்து நம்ம வந்து தைரியமாக வளர்க்கணும் அப்படிங்குறது வந்து நினைக்குறாங்க இதை வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் ஏனால் ஒரு சமூகத் ஆணும் பெண்ணும் இருபாலரும் சமம் அப்படிங்குறது வந்து நோக்கம் அப்படி இருந்தால்தான் வந்து நம்ம லைஃபில் வந்து அடுத்தடுத்த அச்சீவ்மண்டை பண்ணிகிட்டே இருக்க முடியும் சில பேர்க்கிட்ட டேலண்ட் இருக்கு வேல்டு கப்பு உலக மேச்சு ஆசியா வந்து அந்த ஏஷியா கப் அந்தமாதிரி விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ணுறதுதான் டேலண்ட் இருக்குது பட் அவங்க லேடிஸாக இருக்காங்க அவங்க வீட்டில் அலோ பண்ணமாட்டறாங்க அவங்களுக்கு தனி பிரச்சனைகள் இருக்குது அதனாலையும் நமக்காக கிடைக்க வேண்டிய ஒலிம்பிக்கு கிடைக்க வேண்டிய பதக்கங்கள் தங்க பதக்கங்களெலாம் வந்து தவர விட்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அதுபோல சட்டங்களை திருத்தினார்கள் என்றால் இத்தகைய செயல்களை வந்து நம்ப கண்டிப்பாக மாற்றலாம் மாற்றினால் நமக்கான வெற்றி நம்ம வந்து கண்டிப்பா வந்து அடைய முடியும்